நான் என் நண்பர்களோட சின்ன வயசாக இருக்கும் பொழுது சின்ன வயசு அப்படி இருக்கும் பொழுது எனக்கு பிடிச்ச டூரிஸ்ட்டு பிளேஸ் ஆன ஊட்டிக்கு வந்து போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான அருமையான காட்சி எல்லாம் நிறையா இருந்தது நாங்கள் வந்து டூரிஸ்ட்டு ட்ரக்கிங் மாதிரி போனோமா எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்த்துட்டு வந்துவிட்டோம் அந்த மலையில் உச்சியில எல்லாம் ஏறி போய் அந்த இதில் பார்க்கும் போது மேலே இருந்து அந்த கீழே உள்ள அந்த அருமையான காட்சிகளை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது அழகாக இருந்தது பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது அங்கேயே இருக்கணும் போலவே இருந்தது அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான காட்சிகளாக இருந்தது நாங்கள் நான் எனது நண்பரகள் எல்லாம் அங்கே உள்ள இடத்தை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மலை மேலே வந்து அதிகமான பூக்கள் வந்து அதிகமாக இருந்தது அங்கே வந்து ரோஜா கார்டன்னு அப்புறம் அதை பற்றின விளக்கத்தை எல்லாம் தரத்துக்காக ஒரு இடம் எல்லாமே அருமையாக இருந்தது நாங்கள் வந்து அந்த ஃபிளவர் ஷாப்புக்கு எல்லாம் போனோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறையா பூக்கள் வச்சியிருந்தாங்க செடிகள் வச்சியிருந்தாங்க அதை பற்றின ஒவ்வொரு விளக்கங்களும் ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் வந்து டீ தோட்டம் ஊட்டி தேயிலை தோட்டத்துக்கு வந்து நாங்கள் எல்லாருமே போனோம் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்தது அந்த இது இலைங்களை பற்றி ரொம்ப இதாக அருமையாக எல்லாருமே எடுத்து சொன்னாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வந்தோம் அப்புறம் அங்கே சாப்பிடுறது ட்ரெக்கிங் போன அப்போ சாப்பிட்றதுக்காக நாங்கள் எல்லாரும் போய் ஒரு இடத்தில் அழகாக உட்காந்து ட்ரெக்கிங்ன்னா எல்லாருக்கும் தெரியும் அதில் என்ன என்ன சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு அந்த இதில் நம்பளே தான் எடுத்துகிட்டு போவோம் அங்கே போய் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு நண்பர்களோட சேர்ந்து சாப்பிட்றது ஒரு சந்தோஷம் தான் நிறையா சாப்பிட்டு பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த அனுபவம் அப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கே உள்ள விலங்குகளை எல்லாம் பார்த்துட்டு குரங்குகளுக்கு எல்லாம் வாழைப்பழம் பிஸ்கட் எல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஒரு இது அப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அதை எடுத்து அது ஒரு மெமரியாக நாங்கள் வந்து வச்சியிருக்கோம் என் நண்பர்களோட போனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே மலை மேலே ஏறுகிற அப்போ அவ்வளோ ஜாலியாக இருந்தது மேலே ஏறும் பொழுது இன்னும் போகனும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது அங்கே போய் அந்த மேகத்தில் இருந்து எல்லாத்தையும் பார்க்குறது ரொம்ப அருமையான காட்சியாக இருந்துச்சு அங்கே இருந்து உச்சியில இருந்து கீழே பார்க்குறது வந்து ரொம்ப அழகான ஒரு இது அப்புறம் திரும்ப வந்து அங்கே உள்ள பிளாக் தண்டரு இடத்துக்குலாம் போனோம் ஊட்டியில உள்ள பிளாக் தண்டர் இடத்துக்கு போய் அங்கே உள்ள நீராத்துலலாம் ஜாலியாக விளாண்டுகிட்டு வந்தோம் திரும்ப சாப்பிடுறது எல்லாமே அருமையான இடமாக இருந்தது ஊட்டிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஹில்ஸ்டேஷன்னு அங்கே ட்ரெக்கிங் போனது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருந்துச்சு நாங்கள் வந்து ரொம்ப எல்லாருமே சேர்ந்து வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது அங்கே உள்ள பூக்கு நேராக நின்றுலாம் பூக்களுக்கு நேராக இருந்துலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அங்கே உள்ள ஃபிளவர் ஷாப்புக்கு எல்லாம் போயிவிட்டு அங்கே உள்ள ஃபிளவர்லாம் வாங்கிகிட்டு வந்தோம் அப்புறம் அங்கே உள்ள டெம்பில்க்கலாம் போனோம் அப்புறம் வந்து அங்கே மூனார்லலாம் போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம் மலை ஏறும் போது கொஞ்சம் இதாகவும் இருந்தது கஷ்டம் தான் ஆனால் ஜாலியாக இருந்துச்சு அது மேலே ஏற ஏற ஏற ஏற கொஞ்சம் இதாகவும் இருந்தது வலி காலுக்கு வலி இருந்தாலும் நண்பர்களோட போகும் போது ஒரு இது தான் சந்தோஷம் தான் திரும்ப அப்படியே எல்லாருமே வந்து அங்கே உள்ள அருவியில எல்லாம் குளிச்சிவிட்டு திரும்ப அங்கே இருந்து வந்தோம் அப்புறம் திரும்ப பிளாக் தண்டருக்கு போயிவிட்டு அங்கே உள்ள இந்த நீராக நீரில் விளையாடுகிற எல்லா இடத்துலையும் விளைண்டோம் போட்டில் போனோம் அப்புறம் அங்கே உள்ள இந்த இதில் ஸ்விம்மிங் அந்த இது அலை மாதிரி அதில் எல்லாம் விளைண்டோம் திரும்ப அப்புறம் அங்கே இருந்து ட்ரெக்கிங் திரும்பவும் கிளம்பிட்டோம் அங்கே இருந்து கிளம்பி திரும்ப ட்ரெக்கிங் போகிற மாதிரி போய் அங்கே உள்ள கோயில் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் திரும்ப வந்து வீட்டுக்கு வந்தாச்சு அதோட இது வந்து எங்களோட ஒரு ஊட்டி பயணம் வந்து ரொம்ப நல்லதாக இருந்தது ஒரு நியாபகமாக வச்சுக்கிற ஒரு மாதிரி ஒரு அனுபவமாக இருந்தது அந்த ட்ரெக்கிங் போனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸோட போனது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அனுபவம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டது இப்போ வரைக்குமே எங்களுக்கு வந்து ஒரு மெமரி மெமரியாக இருக்கு அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தது எல்லாம் ஸோ அதனால் எங்களுக்கு ட்ரெக்கிங் வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு